தமிழ்நாட்டில் கலாச்சரம் அப்படிங்குறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து நிறைய கலைகள் இருக்குது அதில் வந்து சிலம்பம் கோலாட்டம் அப்படினு நிறைய இருக்குது சிலம்பம் வந்து எப்படி அப்படினா குச்சி வச்சு சுற்றி விளாடுவாங்க இப்போ வந்து பெண்கள் அதிகமாக பண்ணிகிட்டு வராங்க ஆண்களும் பண்ணுறாங்க அடுத்து கோலாட்டம் வில்லுப்பாட்டு எல்லாமே இருக்குது வில்லுப்பாட்டு வந்து வில்லு வச்சு பண்ணுவாங்கள் அது பார்க்கவே அருமையாக இருக்கும் அப்புறம் கும்மி கும்மி வந்து பெண்கள் எல்லோருமே ரௌண்டாக நின்று கும்மி அடிப்பாங்க கும்மி அடிக்கும் போது பட்டுபுடவை தான் போட்டுருப்பாங்க எல்லோரு ஒரே மாதிரி போட்டுருப்பாங்க பார்க்கவே நல்லா இருக்குது கும்மி அடிக்கும் போது பாட்டு பாடிகிட்டே கும்மி அடிப்பாங்க கும்மி பாட்டு கேட்குறதுக்கே நல்லா இருக்கும் அடுத்து வந்து ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் வந்து கைக்குட்டை வச்சுட்டு ஆண்கள் தான் மோஸ்ட்லி வந்து ஒயிலாட்டம் ஆடுவாங்கள் நிறைய கலைகள் இருக்குது புலியாட்டம் கம்பத்தாட்டம் கரகாட்டம் எல்லாமே இருக்குது